என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சொல்கிற ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னோடைய ப்ரோடக்ட்டில் எனக்கு பிடித்த ஒரு விஷயம் அப்படின் பார்க்கும்பொழுது இந்த ஸ்டேஷனரி விஷயம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஸ்னேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த பென் பென்சில் பேனா அது எல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் அது வந்து சிறு வயதிலிருந்து அது மேல் எனக்கு ஒரு அதீத ஆர்வம் உள்ளது அதில் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கலெக்ட் பண்ணுறது கலர்ஸு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் அதை சின்ன சின்ன டாய்ஸ் வெச்சு இது பண்றதுலாம் எனக்கு அதில் ரொம்ப பிடிக்கும் அந்த ஸ்டேஷ்னரி ஐட்டமில் அந்த பென் பென்சில் பேனா அந்த பேனாலாம் பேனா அந்த பென்சிலு இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த எரேசர் அப்படின்லாம் ஸோ இதை வெச்சு சில கருத்துக்கள்லாம் இருக்குது அதாவது என்ன அப்படின்னா இந்த பென்சில் இருந்தது அப்படின்னா அந்த பென்சில் வந்து நம்ப குழந்தை பருவம் மாதிரி அந்த குழந்தை பருவத்துக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்பளோடய பெற்றோர்கள் தான் அது அந்த அழிப்பான்கள் நம்ம செய்கிற தவறுகள் எல்லாமே திருத்தி திருத்தி திருத்தி திருத்தி கொண்டு வருவாங்க பட் ஒரு சில காலங்களில் நம்ப வந்து சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துகிட்டு சில பே பேனாவாக மாறப்போகிறோம் ஸோ அதை பேனாவை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பேனாவில் எழுதிவிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து திருத்த முடியாது பட் திருத்தினோம் அப்படினாலுமே இப்பலாம் வந்து பேனாவை நம் திருத்திடுவேன் அப்படின் நீங்கள் சொல்லுவீங்க எனக்கு தெரியும் பேனா எரேசராக இங்க் எரேசராக இருந்தாலும் சரி அல்ல ஒரு இதுவோ ஒயிட்னர் மாதிரி வெச்சு நீங்கள் இது பண்ணிங்கனாலும் சரி அந்த இடங்கள்ல வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணியிருக்கிங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரியும் அதே தான் என்ன அப்படின்னா நம்ப வந்து ஒரு தவறு செய்கிறோம் அப்படின்னா அந்த பேனாவை பொறுத்த வரைக்கும் நான் இங்கே வாழ்க்கையில் கற்றுக்கற வேண்டிய ஒரு விஷயம் அந்த பேனா கிட்ட இருந்து என்ன அப்படினா ஒரு தடவ நீங்கள் தவறாக எழுதிட்டிங்க அப்படின்னா அதன் பிறகு அந்த எழுத்தை வந்து உங்களால் மாற்ற முடியாது பழைய நிலைக்கு கொண்டு வர முடியாது ஸோ வந்து பேனா அப்படிங்கிறது வந்து உங்களோடய வாழ்க்கை மாதிரி சில தவறுகள்லாம் வந்து செய்யாதிங்க உங்களோடய பெற்றோர்கள் உங்களை திருத்தியிருப்பாங்க அழிப்பான்களாக இருந்து இருந்து இருந்து திருத்தியிருப்பாங்க ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் செய்கிற சில தவறுகள் அதாவது உங்களோட லைஃபில் சில தவறுகள் நீங்கள் பேசுகிற சில வார்த்தைகள் அதெல்லாம் நீங்கள் வந்து என்ன தான் கொட்டி தீர்த்துவிட்டாலும் அதன் பிறகு வந்து அதை திருப்பி கொண்டு வரவே முடியாது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பேனாவும் பென்சிலும் மாதிரி தான் நம்பளோடய வாழ்க்கையும் நீங்கள் வந்து ஒரு பேனாவோ ஒரு பேப்பரில் திருத்திருங்க ஒரு எழுதிக்கிட்டிருக்கிங்க இந்த பப்ளிக் எக்ஸாம்மெல்லாம் செய்யுள் பகுதியில் எழுதுகிற மாதிரி ஞாபகம் வெச்சுக்கோங்க இந்த அடித்தல் திருத்தல் இருந்தால் மார்க்கு குறையும் அப்படின் சொல்லுவாங்க ஸோ அந்த பயம் பக்தி அப்படிங்கம்பொழுது நம்ப பேசற வார்த்தைகளாக இருக்கட்டும் நம்பளை பார்த்து பெற்றவங்கள வந்து நம்ப கடைசிய வரைக்கும் பார்த்துக்கணும் ஸோ எந்த ஒரு தவறையுமே அதில் செஞ்சுட்டிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் எவ்வளோவோ காலம் நல்லா எழுதியிருப்பிங்க இப்போது ஒரு பக்கம் ஃபுல்லாக அழகாக எழுதிவிட்டு ஒரு இடங்கள்ல பண்ற சிறு தவறுக்காக நீங்கள் ஒயிட்னர் வெச்சு அதை மாற்றினா கூட அந்த ஒயிட்னரில் மார்க் பண்ண அதுதான் வந்து தெளிவாக தெரியும் ஸோ வந்து இது வந்து ஒரு பேனாவில் எழுதுகிற மாதிரின்னு வெச்சுக்கோங்க நீங்கள் ஒரு தடவ நீங்கள் வாழ்க்கையில் பெற்றவங்களுக்காக எக்கச்சக்கமாக நீங்கள் செஞ்சுருப்பிங்க செஞ்சுட்டு அந்த ஒரு தடவ தப்பு பண்ணீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களை பாதிக்கும் அதனால் நீங்கள் வந்து அந்த தவறை மட்டும் செய்யாதீங்க